விளையாட்டு வந்து நம்மளோடய உடலை தூய்மைப்படுத்தும் அதே போல மனசையும் தூய்மைப்படுத்தும் ஸோ எனக்கு பிடிச்ச கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேமிங் இருக்குது விளையாட்டு அதில் வந்து எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரியே கிரிக்கெட்டு அதே போல பிடிக்கும் ஸோ செஸ்ஸு அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஸோ செஸ்ஸு பற்றி பேசலாம்னா ஜெஸ் வந்து பழைய காலத்தில் உருவாக்கப்பட்டதால் ஸோ ஆடுகளத்தோடய ஸ்பேஸ் முறை அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ மெண்ட்டலி ப்ரெஷ்ஷர் கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் இப்போ நம்மளோடய நாலேஜி கொஞ்சம் க்ரோத் பண்ணுறதுக்கு ஸோ யோசிக்கிற அளவுக்கு நம்மளோடய மூளையோடய வளர்ச்சி கொஞ்சம் சென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஸோ என்னோடய உடல் அமைப்புகளோ இல்லை நம்மளோடய யோசனையும் சிந்தனையும் கொஞ்சம் ஆட்டோஸ்டேஜி கொஞ்சம் பிராண்ட் ப்ராடாக யோசிக்கிறதுக்கு அளவுக்கு இதனோடய பிராக்டீஸும் கொஞ்சம் யூஸ்ஸா இருக்கும் ஸோ நம்மளோடய டெவலப்புக்கும் சரி படிக்கிற க்ரோத்துக்கும் சரி இது ரொம்ப யூஸ் ஃபுல்லாக அமையும்